வங்கி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு பேப்பர் ஃபில் பண்ணுனால் கூட அவங்களுக்கு அந்தந்த மொழியில் அவங்கவுங்க மொழியில் இருந்ததுன்னா அந்த பேப்பரை ஃபில் பண்ணதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி வேறே மொழியில் இருந்ததுன்னா வேறே ஒரு வேறே ஒரு மக்களை வந்து அவங்க எதிர் பார்க்கணும் ஒரு ப மக்களை இதை ஃபில் பண்ணி தாங்க அப்படின்ட்டு அதை மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு நம்ம மொழியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது உதவும் அதுமாதிரி வங்கியில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் கரெக்ட்டாக இருக்கும் அது மாதிரி அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க